ஹலோ மேம் மேம் ஹைடெக் வாட்டர் மேம் ஹைடெக் வாட்டர் சப்ளையரா மேம் எங்கள் வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதுக்கு வாட்டர் சப்ளை பண்ணணும் ஓகே மேம் ஒரு ஆ ஆ ஆயிரம் லிட்டர் வேணும் மேம் வாட்டர் பாட்டில்லாம் வேணாம் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் மேம் ரெண்டு ரெண்டாயிரம் பாட்டில் எஸ் மேம்

ஆ எவ்வளோ மேம் அமௌண்ட் இ ரெண்டாயிரம் பாட்டிலு நாற்பதாயிரங்களா மேம் எதுவும் கம்மி பண்ண முடியாதாங்களா மேம் ரெண்டாயிரம் பாட்டில் வாங்குகிறோம்ல மேம் ஓ ஓகே மேம் நான் அட் ஓகே மேம் ஓகே மேம் எவ்வளோ ஆ நாற்பதாயிரங்களா மேம் ஆ ஓகே மேம் அட்வான்ஸ் ஐயாயிரம் தர்றேன் மேம் வீடு அரியலூர் வாணி மஹால் காலைல ஒரு ஏழ்ரை போல் வேணும் மேம் ஆ ஓகே மேம் ஆ சொல்கிறேன் மேம் ஆர் ப்ரீத்தி ஆ அரியலூர் மெயின் ரோட் அரியலூர் டு திருச்சி மெயின் ரோட் மேம் ஓகேங்களா அங்கே வாணி மஹால் மேம் ஆ ஓகே மேம் மொபைல் நம்பர் மேம் நோட் பண்ணிக்கிறீங்களா நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் டபிள் சவென் ஆ டபிள் சவென் மேம் டபிள் ஒன் ஒன் ஆ ஆ ஆ சொல்லுங்கள் மேம்

ஜீரோ ஃபோர் மேம் டபிள் சவென் டபிள் ஒன் ஓகே மேம் கரெக்ட் டைமுக்கு ஆ தேங்க்யூ மேம் ம் தேங்க்யூ மேம்